தருமபுரி மாவட்டத்திலுள்ள முக்கிய வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரம் என்னன்னு பார்த்தோம்னா விவசாயம்னு சொல்லலாம் ஏன்னா இங்கே சிப்காடு போன்ற பெரிய பெரிய தொழிற்சாலைகள் கிடையாது அதனால் விவசாயத்தையே மெயினாக கொண்டிருப்பாங்க அதுவும் இல்லாமல் பக்கத்தில் அணை இருக்கிறதுனால தண்ணீர் வளம் அதை வெச்சு தான் தொழிலும் விவசாயமும் நடந்துக்கிட்டுருக்கு அதுவும் பாலக்கோட்டில் கரும்பு சக்கரை ஆலை இருக்கிறதுனால அதிகப்படியான கரும்பு விளைச்சல் தருமபுரியில் பார்க்கலாம் நீர்வளம் அதிகமாக இருக்கும் போது நெல் காய்கறிகள் இது தக்காளி மங்காய் இதுப்போன்ற அதிகப்படியான விவசாயமும் செஞ்சுக்கிட்ருக்காங்க மர வகைகள் பயிர் வகைகள் போன்று செஞ்சுக்கிட்ருக்காங்க சேவையும் இன்னும் சொல்லப் போனோம்னா ஒருசிலது தான் தொழில்னு போனாங்கனா மோட்டார் தொழிற்பேட்டைகள் மோட்டார் தொழிற்பேட்டைகள் பாடி கட்டுறது அப்புறம் அந்த பெயிண்டிங் இதுமாதிரி ஒர்க்குங்கள் தொழில்களும் ஓரு அளவு இருக்குது ஆனால் அதிகப்படியாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது சுய தொழில் என்பது தருமபுரியில் மிக மிக கம்மியாக தான் பார்த்த வரையில் இருக்குது ஏன்னா சுய தொழில் என்பது வெளியிலையும் அதிகமாக இருக்கணும் அதுவுமில்லாமல் அது அந்த தொழில்களும் நல்லா போகணும் தொழிலுகளும் அதிகப்படியான இழப்பை சந்திக்கிறதினால சுய தொழில் யாரும் விரும்புகிறதே கிடையாது தருமபுரி மாவட்டத்தில் அதிகமாக மக்கள் அரசு வேலையை விரும்புகின்றார்களா தனியார் வேலையை அதிகமாக விரும்புவது யாருன்னு பார்த்தோம்னா முன்னுரிமை வந்து அரசு வேலைக்கு மட்டுமே தனியார் வேலை ஒரு நிரந்தரம் கிடையாது தனியார் ஆலை தருமபுரி மாவட்டத்தில் ஹட்ஷன் அக்ரோ பிராடக்ட் லிமிட்டெட் என்ற நிறுவனம் பெரிய நிறுவனம் இருக்கிறது ஆனால் வேலை என்பது ஒரு உத்திரவாதம் கிடையாது தனியார் நிறுவனத்தை பொறுத்த வரை அதனால அரசு வேலையையே மக்கள் அதிகமாக விரும்புகிறார்கள் தருமபுரி மாவட்டத்தில் பால் போன்றவை அதிகப்படியாக ஒரு அந்த கம்பெனின்னு பால் இப்போ ஒரு விவசாயமுன்னா பால் மெயினாக எடுத்துக்கிறாங்க பால் தினமும் பில் அதிக அளவு மாடு வெச்சி உற்பத்தி பண்ணிக்கிட்டுருக்காங்க நம்மளும் நமது மாவட்டத்தில் வேளாண்மை அதிகமாக இருப்பதை கவனத்தில் கொண்டோம்னா கண்டிப்பாக அதிகம் அதிக அளவு வேளாண்மை தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிறது முக்கியமாக நெல் கரும்புன்னு சொல்லலாம் நாங்கள் எங்கள் என்னுடைய பரிந்துரை என்னவென்று கேட்டீங்கன்னா பாலக்கோடு சக்கரை ஆலை தெர்மல் பவர் ப்ளான்ட்டை ஆரம்பித்திருக்காங்க அதை சீக்கிரமாக துரிதப்படுத்தி ஒரு தெர்மல் ப்ளான்ட்டை ஆரம்பிக்கணும் அதுவுமில்லாமல் அதில் ஒரு கூடிய சீக்கிரம் ஒரு சிப்காட் அமைத்து தொழிலையும் அதிகப்படுத்த செய்யணும்னு நாங்கள் கருத்து தெரிவிச்சுக்கிறேன்